உணவில் கூடுதல் சுவை சேர்க்க நான் என்ன செய்வேன் என்று கேட்டால் சுவை அப்படின்றது ஒரு ஒரு விதமான சந்தோஷோம் தான் நான் சொல்லுவேன் நம்ம சாப்புடுறதே வந்து எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் நல்ல சுவையாக இருக்கணும் நம்மளுக்கு ஹெல்தியாக நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படினு தான் நம்ம நினைப்போம் ஸோ சுவைக்கு உணவில் சுவை அப்டின்றதை பார்த்தப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படினா எனக்கு ஃபஸ்டு ஒரு விஷயம் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நான் எது செஞ்சாலும் அது வந்து ஒரு எந்த ஒரு தீய விதமான உணவாக இருக்கக்கூடாது அது அது வந்து எந்த வித தீய குணங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் எது நான் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நல்ல குலு நம்மளுக்கு உடம்புக்கான நல்ல சத்தான சத்தான உணவாக இருக்குணும்னு நினைப்பேன் அதனால் சுவைன்றது செகெண்ட்ரியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படினு தான் நான் நினைப்பேன் இப்போ நான் சுவைக்கு கூடுதல் ரசாயனம் பொருட்கள்லாம் சேர்க்காமல் என்னோடய ரகசிய பொருட்கள்னு கேட்டால் ஏ அன்பு பாசம் அப்போல்லாம் சொல்லி நான் பொய் சொல்ல விரும்பல என்ன தான் இருந்தாலும் எங்கள் எங்களோடய அம்மா அம்மா அம்மா சொல்லிக்குடுத்தது இல்லை என் என்னோடய முன்னோர்கள் சொல்லிக்கொடுத்த எப்படி செய்ணும் அப்படினு சொல்லிக்கூட முறைகள்லாம் வேணுணா நான் பின்படுத்தி அது எப்படி ஒரு நல்ல விஷயமாக கொண்டு வரணும் அப்டின்றதை வேணுணா நான் பார்ப்பேன் இப்போது உணவு அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்தில் வர உணவுலாம் வந்து ரொம்ப தீய குணங் தீய குணங்கள் இருக்க இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்தக்காலத்தில் வந்து இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்திருக்க காரணம் என்னான்னு பார்த்திங்கன்னா அவங்க உணவு பழக்கம் தான் உணவு பழக்கம் அப்டின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பின்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன் கரு கருதுகிறேன் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாலும் சாப்பிட்றது வந்து ஒரு ஹெல் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்டின்றதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன்